நம்ம இந்தியா ஒரு வெப்ப மண்டலப்பிரதேசம் ஆனால் அது இப்போ ரீசெண்ட்டாக அதனுடைய பருவநிலை சீக்கரம் டக்கு டக்குனு மாறிடுது புயல் எப்போ வருது காற்று எப்போ அடிக்குது மழை எப்போ வருதுன்னு எதுவும் சொல்ல முடியாத நிலமையில இருக்குது திடீர்னு ஒரு ஒரு சைடு வெள்ளமே வராத ஊர்லலாம் திடீர்னு வெள்ளம் நிறையா வந்துடுது பயங்கரமாக அழிவாக இருக்குது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு கடலோரப்பிரதேசங்கள்ல ஒரு மாதிரி இருக்குது மலை மலைப்பிரதேசங்கள்ல ஒரு மாதிரி இருக்குது பருவநிலை இப்போ ரொம்ப மாதிரிதான் இருக்குது அது எதனாலன்னு தெரியிலை எப்போ வேணாலும் வெயில் அடிக்குது எப்போ வேணாலும் மழை பெய்யுது வெயில் காலத்தில் ரொம்ப வெயிலாக இருக்குது முதல்ல இருந்ததை விட குளிர் காலத்திலையும் ரொம்ப குளிராக இருக்குது மலைப்பிரதேசங்கள்ல ஒரு மாதிரியும் இந்தமாதிரி கொஞ்சம் கடலோரப்பகுதிகள்ல ஒரு மாதிரியும் மத்தியப்பிரதேசங்கள்ல ஒரு மாதிரியும் இருக்குது பருவநிலை எப்படி வேணாலும் மாறுது அதை கண்டிப்பாக கண்டுப்பிடிக்க முடியல கரெக்டாக ஒவ்வொரு விஷ் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரிதான் இருக்குது வடக்க தெற்க கிழக்க மேற்க எல்லாம் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரிதான் இருக்குது